மேம் இந்தமாதிரி நாங்கள் வந்து ட்ரிப் போகணும் கேரளா அமௌண்ட்டு பற்றி எதுவும் சொல்கிறீங்களா நாங்கள் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் போகிறோம் மேம் எங்களுக்கு கார் ஃபை குரூப்பாக போகிறோம் மேம் கார் வேணும் கார் தான் மேம் வேணும் ஓகே மேம் எதுவும் டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்குமா மேம் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் போகிறோம் மேம்

ம் ஓகே மேம் இல்லை மேம் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் மேம் அப்போதான் மேம் நாங்கள் ஓகே மேம்

ஓகே மேம் ஆ ஓகே மேம் இப்போ டூரிஸ்ட்டில் வந்து இப்போ எங்களுக்கு ப்ளேஸஸ்ஸெலாம் நிறையா காமிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் மேம் அதை நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா ஆ ஓகே மேம் அவங்களுக்கு தனியாக காசா இல்லை அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்டிலே வந்துடுமா மேம் ஆ ஓகே மேம் நாங்கள் வந்து டென் கிளம்புறோம் ஜூன் பத்தாம்தேதி கிளம்புறோம்

ஆ சரி மேடம் நாங்கள் வந்துடுறோம் இப்போ நாங்கள் வந்து சம் ப இது ஜூன் பத்தாம்தேதி கிளம்பிட்டு பதினாறாம்தேதி காலையில் வருவோம் அப்படி இல்லை நாங்கள் நைட்டு வந்தோம் அப்புடின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இது காசு சொல்வீங்களா ம் ஓகே மேடம் ஆ எக்ஸ்ட்ராவெலாம் எதுவும் கேட்க மாட்டீங்க நீங்கள் வந்து இப்போ ப்ளேஸஸ் நீங்களே இடம்லாம் காமிப்பேன்னு சொன்னிங்கள்லே மேம் டூரிஸ்ட்டு பிளேஸ் அது எத்தனை பிளேஸ் மேம் நீங்கள் காமிப்பீங்க இப்போ நாங்கள் வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு இடத்த பார்த்து நாங்கள் காட்ட சொன்னால் அதுக்கு தனியாக பேமெண்ட் இருக்குமா மேம் ஆ ஓகே மேடம் எவ்வளோ மேம் அதுக்கு தனியாக இப்போ ஒரு இடத்த காமிக்கிறதுன்னால் இப்போ குத்துமதிப்பாக எவ்வளோ மேம் சொல்லுவீங்க ஆ சரி ஆ ஓகே மேம் நீங்கள் வாட்ஸப்பில் அனுப்புங்கள் ம் ஓகே மேடம் ரூமெலாம் வந்து இப்போ நாங்களே புக் பண் புக் பண்ணலாமா இல்லை நீங்கள் சொல்கிற ரூமில் தான் நாங்கள் இருக்கணுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் திங்கள் கெழம காலையில் நாங்கள் வரோம் மேம் ஓகே மேடம் தேங்க் யூ ஆ நன்றி